ஆ சார் நாங்கள் மணிகண்டன் பேரண்ட்ஸா நீங்கள் ஆ மணிகண்டன் ஸ்கூல்லேயிருந்து நான் பிரின்ஸ்பல் மேடம் பேசுகிறேன் சார் இந்த மாதிரி மணிகண்டன் வந்து ஆ ஓகே சார் மணிகண்டன் வந்து இப்போ கா நடந்த எக்ஸாமில் அவர் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு எல்லா எல்லா சப்ஜெக்ட்லையுமே நல்ல மார்க் எடுத்துருக்கார் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கார் ஸோ ரொம்ப ஹேப்பி சார் பையன் நல்ல மார்க் எடுத்துயிருக்கான் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு எங் ஸ்கூல்லே ப்ரௌட் பண்ணியிருக்காரு ரொம்பவே லல்லா ஸோ ஸ்கூல் சார்பாக அவருக்கு ஒரு அவார்டு மாதிரி கொடுக்கப் போகிறோம் சார் அவருக்கு சின்னதாக ஒரு பங்க்ஷன் வேறு வைக்கிறோம் அதனால நீங்கள் பேமிலியில மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கலந்துக்கணும் சீஃப் கெஸ்ட்டு வாராங்க அதனால நீங்கள் பே உங்கள் பேமிலியாகவே வந்துக்கலாம் ஆ வந்து அந்த அவார்டு வந்து வாய்ங்கோங்க ஃபங்க்ஷன் ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் இருக்கும் சார் இப்போ நீங்கள் பிரீவியஸாக ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் முன்னாடி வந்துருங்க பையனையும் கூட்டு வந்துருங்க ஆ சீஃப் கெஸ்ட் கையால் தான் அவர் விருது வாங்கறாரு ஸோ அவர் இன்னுமே இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் இன்னும் கொஞ்சம் அவருக்கு நல்லா ஸ்கோப் கொடுங்க நீங்களுமே வீட்டில் ஸோ நாங்களுமே ஃபுல் சப்போர்ட் இருப்போம் என்னென்னா நான் நெக்ஸ்ட் அந்த போர்ட்டு எக்ஸாம்னால அவர் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புருக்கு நிறையவே இப்போ வேறு எதாவது ஹெல்ப் வேண்னாலும் கேளுங்க இல்லை கோச்சிங் எதாவது கொடுக்கண்னாலும் சொல்லுங்கள் நான் டீச்சர்ஸ் எதாவது அரேஞ்ச் பண்ணுனாலும் அரேஞ்ச் பண்ணுறேன் கண்டிப்பாக சார் அதான் பையனும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கான் பையனை ஆக்டிவிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் அளவு கொஞ்சம் வீட்டில் நீங்களும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டுங்கன்னா இல்லை எங்கள் மூலியுமாக எதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேண்னாலும் சொல்லுங்கள் வேறு எதா டீச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணாலும் நான் அரேஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எடுக்கறனாலும் எடுக்க சொல்கிறேன் ஏன்னா போர்டு எக்ஸாம்ல அவர் இதேமாதிரி மார்க் எடுக்கணுன்னு ஆமாம் எல்லாத்திலையுமே நல்லா பண்ணியிருக்காரு அடுத்து நெக்ஸ்ட்டு வர போர்டு எக்ஸாமில் இதே மாதிரி அவர் மார்க் எடுக்கணும் அது தான் நாங்களும் எதிர்பார்க்கறோம் எங்கள் ஸ்கூலில் அவர் இன்னும் நல்லா மார்க் எடுத்து பேரும் வாய்ங் தாங்க ஓகே சார் ஓகே சார் மறக்காம பங்க்ஷன் ஆ கண்டிப்பாக நாங்கள் ஓகே சார் தேங்க் யூ சார் வெல்கம் சார் ம் ம்